எனக்கு பொதுவாகவே எல்லா செடிங்களுமே வச்சு வளர்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசை பூச்செடியாக இருக்கட்டும் இல்லை பழங்களாக இருக்கட்டும் இல்லை காய்கறிகளாக இருக்கட்டும் இது எல்லாமே வச்சு வளர்க்கணுனுந்தான் ஆசை இப்போ என் வீட்லலாம் பார்த்திங்கன்னா நான் பூச்செடி நிறைய வச்சுருப்பேன் அதுவும் ரோஸ் செடினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்கவே வந்து அழகாக இருக்குது இப்போ மார்னிங் எந்திரிச்சு வந்து அந்த பூச்செடியை பார்க்கும்போது ஒரு சந்தோசம் இருக்கும் ஒரு மைண்ட் ரிலாக்சேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த பூச்செடிகள்லாம் பார்க்கும்போது ரோஜாப்பூனு இல்லை இப்போ மல்லிகப்பூ அதேமாரி டிசம்பர் பூ அப்புறம் செம்பருத்தி பூ இந்தமாதிரி நிறைய பூச்செடி வகை இருக்கு அது எல்லாமே அந்த பூவை பார்க்கம் போதே மனசுக்குள்ளே ஒரு சந்தோசம் ஏற்படும் மைண்ட் ரிலாக்சேஷன் இருக்கும் அதனாலேயே எனக்கு அந்த செடி வளர்க்குறதுன்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப இஷ்டம் அப்புறம் பார்த்திங்கன்னா பழங்களும் அதேமாரியே தான் அதேமாதிரியே என்னென்ன பழம் கொட்டை கிடைக்குதோ எல்லாத்தையும் போட்டு நான் வளர்க்க ஆரம்பிச்சிடுவேன் செடி என்னால் வாங்க முடிஞ்சால் அதுவும் வந்து வாங்கி வச்சிவிடுவேன் முக்கால்வாசி வந்து நம்ப சாப்பிடுற பழங்கள்லேருந்தே வந்து அந்த விதையெல்லாம் சேகரிச்சு நான் நானே உரம் போ ஏ ரெடி பண்ணி பதியம் போட்டு வளர்த்துடுவேன் எனக்கு அதில் ரொம்ப ரொம்ப இஷ்டம் ஏன்னா நம்ப ளுக்கு வந்து அதைய இப்போ இல்லைனாலும் பின்னாடி பயன்படும் அப்படினு சொல்லுவாங்க காய்கறி பழங்கள்லாம் சரி காய்கறி கூட சீக்கிரமாக அப்போதிக்கு அப்போ ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் அந்தமாதிரி அறுவடை பண்ணி சாப்பிட்டுருவோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பழம் செடிலாம் பார்த்திங்கனாக்கா இப்போ தென்னங்கன்று அப்படினு வச்சீங்கன்னா அது ஒரு பத்து வருஷம் பதினைஞ்சு வருஷம் அந்தமாதிரி ஆகும் காய்க்கிறதுக்கு அதுல ஹைபிரிட் அந்தமாதிரிலாம் இருக்கு நீண்ட ஆயுள் தரது நார்மலாக இருக்கிற தென்னங்கன்று அதெல்லாம் வச்சோன்னா இப்போ நமக்கு அப்புறம் நம்ப பே பிள்ளைங்க பேர பிள்ளைங்க அப்படினு எங்கள் அம்மா வச்சது எங்கள் தா எங்கள் அம்மாச்சி வச்சது அதுமாதிரிலாம் சொல்லிவிட்டு பிள்ளைங்கள் சந்தோசமாக சாப்பிடுவாங்க ஏன்னா எனக்கு எங்கள் தாத்தா வச்ச செடி எல்லாம் இருக்கும் அதுலேருந்து இப்போ எலுமிச்சங்கன்று அந்த மாதிரிலாம் நிறைய தென்னங்கன்று இந்தமாதிரி எங்கள் தாத்தாக்கு வந்து இந்த செடிங்க வளக்கறதில் ரொம்ப ஆர்வம் அதிகம் எல்லா பழச்செடி எல்லாமே வச்சிருவார் அதனால் பூச்செடிலேருந்து எனக்கும் வந்து எ அதனால தான் எனக்கும் அந்த ஆர்வம் வந்துச்சோ என்னமோ தெரியல எனக்கு வந்து இந்த செடி வைக்கிறது பழம் வைக்கிறதுலாம் ரொம்ப இஷ்டம் நானும் வந்து ஒரு செடி கூட விடமாட்டேன் அதேமாதிரி பழம் ஏதாவது புதுசாக வாங்கி சாப்பிடுறோனு வச்சுக்கோங்க அதோட கொட்டையை சேகரிச்சு அதில் வந்து செம்மண் இல்லை அந்த விதைய போட்டு முளைக்க வச்சு அந்தமாதிரி நட்டு வச்சுருவேன் இந்தமாதிரி பேரிச்சம் பழம் வித அப்படின்ட்டு லெமன் செடி இல்லை ஆப்பிள் செடி இந்தமாதிரி விதைங்கள்லாம் போட்டு நான் நிறைய முளைக்க வச்சுருக்கேன் அதில் எனக்கு ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும் அதே மாதிரி காய்கறி வளர்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை அது மட்டும் கொஞ்சம் எனக்கு வாய்ப்பு அவ்ளோக்கா கிடைக்கல இந்த தர்பூசணி வித இதெல்லாம் தான் வந்து சாப்பிட்டு அந்த விதையெல்லாம் எடுத்து போட்டு அதுமாதிரிலாம் வச்சு வளர்த் வளர்த்துருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு இன்னும் நிறைய எல்லா காய்ங்களும் எனக்கு வளர்க்கணுன்னு ஆசை ஒரு சில விதைகள்தான் எனக்கு கிடச்சது அதை வச்சுதான் நான் பதியம் போட்டு நானே வளர்த்துக்குவேன் அது என்னென்னா இப்போ அது ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படினா இப்போ நம்ப நம்ப ஒரு விஷியத்தை உருவாக்கி அதுலேருந்து விளைஞ்சி வர்றதை பார்க்கும்போது மனசுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷத்தையும் திருப்தியும் தருது இது நம்ப வச்ச பழம் இப்போ பப்பாளி பழம்லாம் பார்த்திங்கன்னா நான் எங்கள் வீட்டில வச்சுருக்கேன் என்னென்னா அது ஒருத்தவங்க எனக்கு கொடுத்ததுதான் சா பப்பாளி பழம் சாப்பிடுங்க அப்படினு சொல்லி பக்கத்துக்கு வீட்டில கொடுத்தாங்க அதை சாப்பிட்டு அந்த விதைய தான் நான் போட்டு தினமும் தண்ணி ஊற்றிட்டு வந்தேன் பார்த்திங்கன்னா அது வந்து பெருசாக வளர்ந்து இப்போ நான் வந்து நிறைய பேர்த்துக்கு அந்த பழத்தை கொடுக்குறேன் எங்கள் வீட்டில விளைஞ்ச பழம் சாப்பிடுங்க நல்லாருக்கும் அப்படினு சொல்லிவிட்டு எல்லாரும் நல்லாருக்குன்னு வாங்கி சாப்பிடும்போது எனக்கு ஒரு சந்தோசம் அதேமாதிரி மருதாணி செடி எல்லாம் பார்த்திங்கன்னாக்கா அதேமாதிரியே குச்சி எல்லாம் வெட்டி போடுறது எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதை வச்சு பராமரிக்கிறது விதை எல்லாத்தையும் எதுவுமே விடமாட்டேன் எது கிடைச்சாலும் நான் அதை போட்டு பதியம் போட்டு எப்படியாவது வளர்க்கணும் அதை பார்க்கம்போது நம்ப வச்ச செடி வளர்ந்து வர்றதை பார்க்கம்போது அது ஒரு அவ்வளோ சந்தோஷமும் பூரிப்பும் இருக்கும் அது வந்து அனு அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த சந்தோஷத்தை உணர வைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்